ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு என்னால் நான் மறக்க முடியாத நிகழ்வுன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் யாருகிட்டையுமே சொல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்ங்கள்கூட அவங்க கூட கிளம்பி சென்னைக்கு வேலைக்கு போனேன் யாருகிட்டையுமே வீட்டில் சொல்லலை ஆனால் அங்கே போன இடத்துல நான் ஒரு மாதம் வரைக்கும் வீட்டில் யாருகிட்டையுமே எதுவுமே பேசவும் இல்லை நெக்ஸ்ட்டு மந்த்து சம்பளம் வாங்கி அதற்கப்பறமாதான் வீட்டுக்கு போட்டுவிட்டு இந்தமாதிரி நான் வேலைக்கே வந்துருக்கேன்னு சொல்லி சொன்னேன் வீட்டுக்கு சொல்லாமல் யாருகிட்டையும் சொல்லாமல் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கூட கிளம்பி நான் போயிவிட்டேன் நாங்கள் ஒரு மூணு பேர் நாங்கள் போனோம் அங்கே போன இடத்துல வேலைக்குன்தான் போனோம் அங்கே ஆனால் எனக்கு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா என்னோட சர்ட்விகேட்டு எல்லாமே என் பேக்கில் இருந்தது எல்லாமே தொலஞ்சிடுச்சு அதனால நான் அப்போ ரொம்ப அழுதேன் ரொம்ப கஸ்டமாக இருந்துச்சு அதுக்கூட வீட்லையும் யாருகிட்டையும் சொல்லவும் முடியல ஏன்னா நான் சொல்லாமல் வந்துவிட்டேன் அப்படிங்குற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம சொன்னம்ன்னா நீ எங்கள்கிட்ட சொல்லிவிட்டாப்போன அப்படிங்கிற ஒரு காரணம் வச்சு நம்மளை கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்டையும் சொல்லவும் முடியாமல் ஒரு ரெண்டு வாரம் போல அழுதுகிட்டு அங்கையே இருந்தேன் அதற்கப்பறம் வீட்டில் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்து வீட்லையும் சொன்னேன் எல்லாரும் என்னை திட்டுனாங்க சொல்லாம தான போன அதனால அப்படிதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிலாம் வீட்டில் எல்லாரும் பேசுனாங்க அதற்கப்பறம் மறக்கமுடியாததுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு ரொம் உடம்பு அம்மாவோட நான் நான்தான் அவங்களை எல்லா ஹாஸ்பிடலுக்குமே கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போனேன் வந்தேன் எல்லாமும் பண்ணுனேன் ஆனால் அவங்களுக்கு இந்த அளவுக்கு நான் எங்கெங்கையோ கூட்டிகிட்டு போயிருக்கேன் இதுவரைக்கும் அவங்களுக்கு சரி ஆகலை இருந்தாலும் ஓரளவுக்கு சரி பண்ணி நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோசம் மற்றபடி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல அதுவும் மறக்க முடியாத நிகழ்வுலாம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை என்னோட சர்ட்விக்கேட் தொலஞ்சது மட்டும்தான் என்னால் ஏன் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒன்னாக நான் நினைக்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை